இப்ப புடித்த புத்தகம் அப்படின்னு பார்த்திங்ன்னா நம்மளுடைய புராண கால புத்தகங்கள் வந்து நல்லாயிருக்கும் ராமாயணம் வந்து எப்படின்னா ஒரு நம்ம வாழ்க்கை முறையை பற்றி சொல்ற மாதிரி இருக்கும் ராமரோட கதை ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை பத்தி சொல்றதாக இருக்கும் மகாபாரத கதைகளை பார்த்திங்ன்னா நம்ம அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் ப்ளஸ் நூறு திரு துரியோதனர்கள் அந்தமாதிரி இருக்கும் அஞ்சு பேர் இருந்தாலும் நம்ம நல்லவர்களா இருந்தால் வாழலாம் அப்படிங்குற மாதிரி ஒரு கதையை வந்து ரொம்ப இதாக எடுத்திருப்பாங்க அதில் பார்த்திங்ன்னா இந்த போர்களத்தில் வந்து அர்ஜுனர் பார்த்திங்ன்னா அந்த அவரோட அண்ணன் தம்பிகளையெல்லாம் கொல்றதுக்கு வந்து அவர் ரொம்ப தயங்குவார் அப்ப கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுவார் நான் எதுவுமே வந்து உன்னுடையது இல்லை எல்லாமே என்னுடையது எல்லா இடத்துலையுமே நான்தான் இருக்கேன் அப்போ வந்து நீ அவங்களை கொன்னைனால் நீ என்னை கொன்ற மாதிரிதான் அர்த்தம் அதனால் நீ இது பண்ணு நான்அந்த ஆன்மாவை வந்து நான் எடுத்துக்குவேன் நீ உடலை மட்டும்தான் கொல்ல போகிறே அப்படினு சொல்லுவார் அந்த விஷயமெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறோம் திரைப்படம்னு பார்த்துட்டினா அபியும் நானும் அப்படிங்கற ஒரு திரைப்படம் இருக்குது அது வந்து அப்பா மகளுக்கான ஒரு சரியான கதை அமைப்போடு கொண்டு வந்து இருப்பாங்க ஒரு அப்பா மகள் உறவு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்குறது வந்து ரொம்ப நல்லா காட்டி இருப்பாங்க அப்புறோம் இப்போதைய வந்து திரைப்படம் வந்து அப்படினா பொன்னியின் செல்வன் எடுத்துக்கலாம் பொன்னியின் செல்வன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண்டைய காலத்தில் நம்ம தமிழர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட அரசர் காலத்தோடய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்டிங்கிறதுலா நம்ம புக்லதான் படிச்சுருப்போம் அது நேரில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறோம் டிவி நிகழ்ச்சி அப்படின்னா பார்த்திங்ன்னா இந்த ஜி தமிழில் வர தமிழா தமிழா அப்படிங்குற ஒரு டைரக்டர் அவர் பேர் தெரியல எனக்கு அவர் நடத்துவார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது சமூக விஷயங்கள பற்றி ரொம்ப அக்கறையோடு பேசி அதனோடய நிறை குறைகளை எல்லாம் சொல்லி அதுலாம் எடுப்பாங்க அந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நிகழ்ச்சியிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்